நான் பாப்பார பேட்டை அருகே வல்லூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன் எனக்கு பறவைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்தில் இயற்கையானச் சூழல் அதிகமாக காணப்படுவதால் அதிகமான பறவைகள் கிராமப்புறத்தில் வருகை தரும் எங்கள் வீட்டின் பின்புறத்தில் தோட்டத்தில் வந்து நிறையா கொய்யா மரம் மாமரம் புளியமரம் வேப்பமரம் மாதுளை போன்ற பழங்கள் இருப்பதால் பழங்களை உண்ண அதிக பறவைகள் வருகை தரும் பறவைகள் வந்து என்னென்ன பறவைகள்ன்னு பார்த்தம்ன்னா புறா காகம் கிளி குருவி ஆந்தை மைனா போன்ற பல பறவைகள் வரும் பறவைகள் வந்து கிளி வந்து கொய்யா பழத்தை அதிகமாக சாப்பிடும் குருவி சின்ன வித விதமான குருவிகள் வரும் அது வந்து இந்த வேப்பம் பழத்தையெல்லாம் சாப்பிட்டு அதனுடைய கொட்டையை போட்டுறும் பல பறவைகள் வரதுனால் மாடியில் தண்ணீர் வைச்சாங்கன்னா அந்த தண்ணியையும் குடிச்சுடும் கம்பு சோளம் கோதுமை கேழ்வரகு போன்ற தானியெங்கல்லாம் போடுகிறதுனால பக்கம் தண்ணி வைச்சுட்டிங்ன்னா தி தினமுமே தினமும் வந்து அந்த தானியங்களை எல்லாம் உண்றுட்டு மரத்தில் மேலே கூடு கட்டி அங்கயே கூட நிறைய பறவைகள் உயிர் வாழ்கின்றன கூடு கட்டி அங்கேயே தாங்கிடும் கோதுமை கேழ்வரகு இவற்றை தூவி அப்புறம் காகத்துக்கு டெய்லியும் காலையில் உணவு வைச்சுட்டு கா கா கானு என்று கூப்பிட்டாங்கன்னா காகம் வந்து அந்த உணவை சாப்பிட்டு காக் அது கரைந்தால் நிறையா காக்கா வந்து அந்த உணவை சாப்பிட்டு கொத்தி கொத்தி சாப்பிட்டு பறந்து போகும் நிறைய காக்காவெல்லாம் வரும் அந்த ஒரு காக்கை வந்து சத்தம் போட்டாலே நிறைய காக்கலாம் வந்து சாப்பிட்டு போகும் பின்பு வந்து புறாவும் தானியங்கள் எல்லாம் வித போடுறதுனால காலையில் இல்லைனா மாலை டைமில் வெயில் இல்லாத நேரத்தில் வந்து பறவை புறா வந்து கூட்டமாக வந்து அந்த தானியங்களெலாம் கொத்தி சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு போகும் இது நம்ம டெய்லியும் அந்த இடத்துல உணவு இருக்கிறதுனால பறவைகள் வந்து டெய்லி வீட்டாண்ட வந்து வந்து அந்த தானியங்களெல்லாம் சாப்பிடும் நான் வந்து கோழி நாட்டுக்கோழி வளர்க்குறேன்ங்க இந்த நாட்டுக்கோழி வந்து முட்டையெல்லாம் போடும் மிகவும் உடம்புக்கு நல்லது நம்ம ஹெல்தியாக இருக்கும் உடம்புக்கு நல்லது முட்டை சாப்பிட்றதுனால இந்த நாட்டுக் கோழிங்களுக்கும் என்ன தீவனம்ன்னு பார்த்திங்கன்னா பூசா போடலாம் இல்லை கம்பு சோளம் கோதுமை இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் கலந்து போட்டு போ போ போ போன்னு கூப்பிட்டிங்கன்னா அந்த கோழிங்கள் உடனே எல்லா கோழிங்களும் வந்து அந்த தானியங்களை எல்லாம் கொத்தி கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்மித்திடும் பக்கமே தண்ணி வைச்சிங்ன்னா அந்த தண்ணியும் குடிக்கும் இதே மாதிரி நம்ம டெய்லியும் அந்த தீவனம் அந்த இதுக்கு தானியங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கனாவே பின்னாடியே அந்த பறவைகளெலாம் வந்து தானியங்களை உண்ண ஆரம்மித்திடும் அந்த கோழிங்கள் வந்து என்ன பண்ணும்ன்னா அதுங்களாகவே முட்டை இட்டு அதை இனங்களை எல்லாம் பெருக்கிக்கும் அதுக்கு நாட்டு கோழி முட்டையும் ரொம்ப நல்லது இதனால எங்களுக்கு நிறைய வருவாயும் கிடைக்கிதும் கூட தினமும் வந்து இந்த இதே மாதிரி செய்கிறதுனால புறாவும் ரொம்ப பிடிக்கும் மயில் வரும் ஆண் மயில் பெண் மயில் இது மாதிரி எங்கள் தோட்டத்தில் வந்து எல்லா மயிலும் வரும் இந்த மயில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பிள்ளைங்களெல்லாம் ரசித்து பார்ப்பாங்க ஆண் மயில் வந்து தோகை கொஞ்சம் நீளமாக இருக்கிறது பெருசாக இருக்கிறதுனால மழைக் காலங்களில் பார்த்தா தோகையை விரித்து ஆடும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நம்மளுடைய தேசிய பறவை மயில் இல்லையா அதனால எல்லாேருமே பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பறவைன்னு பார்த்தாக்கா மயில் தான் மயில் எனக்கு பிடித்த பறவை இது வந்து புழு பூச்சி தானியங்கள் இதெல்லாம் உண்ணுவதுக்காக வரும் இதுவும் பறக்கும் உயரத்தில் பறந்து வந்து தானியங்களெலாம் வீட்டாண்ட வந்து சாப்பிடும் எனக்கு பிடித்த பறவைன்னு பார்த்தா மயில்